கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீர்நிலைகள் வந்து அப்படியேதான் இருந்துச்சு ஆனால் தொழில் வளர்ச்சி அதாவது தொழில் நகரங்கிறதனால் அதிகபடியான மில்கள் கம்பெனிகள் உருவாகிறப்ப ஏகப்பட்ட இடர்பாடுகள் வந்துச்சு உண்மையிலேயே தண்ணிக்கு பஞ்சம் வர அளவுக்கு கொஞ்சம் சிக்கல் உருவானப்போ சிறுதுளின்னு சில இளைஞர்களும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களும் ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க அவங்களோட முயற்சியால் பல நீர்நிலைகள் வந்து அப்போவே காப்பாற்ற பட்டுச்சு அதை இன்னுமும் வந்து பாதுகாப்பாக வந்து அவங்களும் சரி அவங்களோட சேர்ந்து மாநகராட்சியும் சரி சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க அதுபோக முன்னெல்லாம் வந்து தண்ணி வந்து திடீர்னு ஒரு வாரம் பத்து நாள் வராமல் போய்ருக்கு காரணம் கேட்டால் அணை வறண்டிருக்கும் ஆனால் இப்போ வந்து பவானி ஆறு வற்றவில்ல அதுபோக சிறுவாணி ஆறு தண்ணி குறையுதுன்னா அதுக்கு தகுந்தாற்போல் அறிவிப்பு கொடுத்து தண்ணி சிக்கனமாக பயன்படுத்த சொல்லி மக்களுக்கு வந்து முன்கூட்டியே தகவல் கொடுத்து எல்லாம் சரியாக பண்ணிட்டு இருக்காங்க அதேபோல் பாதித்த விஷயம்னா ஒரு யோகா மையம் யோகா மையம்னு சொல்லி ஒன்று கிட்டத்தட்ட இயற்கை வளத்தை மிக முக்கியமானது மலைகள் அந்த மலைகள்லாம் அழித்து ஒரு சிலைய வேறு செஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்னு தெரியாது ஒரு சரணாலயம் உருவாக்க கூடிய ஒரு காட்டையே அழித்திருக்காங்க அது உண்மையிலேயே இந்த மாவட்டத்துக்கு பாதிப்பான விஷயம் இதை நான் மாவட்டம்னு சொல்ல முடியாது நாட்டுக்கே அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டான ஒரு விஷயம்தான் சொல்லணும்